போன வீக் நான் வந்து ஒரு மொபைல் ஷாப் போனேன் ஸோ எனக்கு பிடித்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் நான் வாங்கினேன் ஸோ அந்த மொபைல் ஃபோனில் எனக்கு என்னென்ன யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஆப்பெலாம் யூஸ் பண்ணிணேன் இப்போது யூடுப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டால் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இல்லையா ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் என்னென்னலாம் இருக்கு அதில் வந்து நம்ப நியூஸ் பார்க்கலாம் நியூஸ் மட்டும் பார்க்க வேண்டாம் நம்பளுக்கான என்டர்டெயின்மென்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அந்தமாதிரி பார்க்கலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அழகான வீடியோ கால் பண்ணி பேசலாம் நேரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதுவும் டெலெக்ராம் ஃபேஸ்புக் ஸோ நிறைய ஆப்ஸ் இருந்துச்சி அந்த ஆப் மூலியமாக நம்ப வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் குரோம் குரோம் நம்ப வந்து எந்த விஷயங்கள் தெரியலைனு சரி குரோமில் அடிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்துக்கான மீனிங்ஸ் அதனால் என்னென்ன நடக்கும் என்னென்ன யூஸ் ஃபுல் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லா விஷயங்களையுமே நம்ப அதனால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஸோ அடுத்து அடுத்து என்ன ஆப்புன்னு பார்த்தா நியூஸ் ஸோ வந்து எல்லா மொபைல் ஃபோன்லையுமே வந்து ஒரு நியூஸ் இருக்கும் ஸோ இந்த வேல்டில் நடக்கிற ஒவ்வொரு நியூஷும் நியூஸும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செகண்ட்டும் வந்து அப்டேட் ஆகிகிட்டே இருக்கு ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து எனக்கு வந்து நிறையவே யூஸ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு